இதை மாதிரி ஆன்லைனில் வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு ஷர்ட் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சரி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுமாதிரி ஆர்டர் பண்ணேன் அது வந்தப்ப நல்லாவே இல்லை